நம்ம இப்போ பார்க்க போகறோம்னா நாவலை பற்றி பார்க்க போகறோம் நாவலுடைய பாசிட்டிவ் அண்ட்டு நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டஃபால் வந்து பாசிட்டிவ் பற்றி பார்க்கலாம் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொன்னோம்னா பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன்றது கல்கியோடது இது கல்கி அப்படின்றவர் நாடக நாடக அறிவியலின் தந்தை அவர் நாடகத்தின் தந்தை கல்கி அவருடைய ஹிஸ்ட்ரி புக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாருக்கும் அவருடைய கதைகளை வந்து கேட்கும் பொழுது பிரம்மிப்பாக இருக்கும் அதில் உள்ள அந்த லெட்டர் வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் தமிழ் எல்லாமே வந்து இனிய நடையில அந்த காலத்தில் பேசின தமிழ் மொழிகள் வந்து பேசிருப்பாங்க அந்த ஸ்டோரிஸ் நம்ம படிக்க படிக்க அடுத்தடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே ஏற்படும் ஸ்டோரி ரொம்ப கேட்கவும் நல்லாருக்கும் அதனுடைய இப்போ யூடியூப்பில் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய கண்டினியூட்டி நமக்கு கிடைக்காது அதே நம்ம புக்காக பார்த்தோம் அப்படீனா அதை பற்றி ஒரு ஐந்து காட்சி புத்தகங்கள் இருக்கு அப்போ ஒவ்வொரு புத்தகமும் நம்ம வாங்கி வாசிச்சிட்டு அடுத்தடுத்த புக்குங்களை நம்ம வாங்கி வாங்கி படிச்சுக்கலாம் அதை படிக்க படிக்க நமக்கு இன்னும் வந்து ஆர்வம் அதிகமாக தூண்டும்ன்ற மாதிரி இருக்கும் கதைகள் அந்த கல்கி வந்து ஒவ்வொரு கேரக்டரயுமே ரொம்ப ரசிச்சி வர்ணிச்சு அவ்வளோ ஒரு நகை ஒரு கதையவே நேரில் பார்த்த மாதிரி வர்ணிச்சிருப்பாங்க நம்ம கல்கி சாரு அதை படிக்கும் பொழுது தான் தெரியும் அதனுடைய சுவாரஸ்யம் என்ன அப்படிங்கறது ஒவ்வொரு பேஜ்சியுமே முடிய முடிய முடிய ஆஹா இந்த பக்கங்கள் முடிய போகுதா முடிய போகுதா அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோட இருக்கும் நான் அதை படிச்சப்போ அதை நான் உணர்ந்தேன் அதில் வர எல்லா கதாபாத்திரங்களுமே ரொம்ப நல்லாருக்கும் அதில் நந்தினி கதாபாத்திரம் ரொம்ப நல்லாருக்கும் குந்தவை கதை கதாபாத்திரமும் நல்லாருக்கும் வந்தே தேவன் எல்லாமே நல்லாருக்கு நல்லா இருக்கு அந்த புத்தகத்தை வாங்கி நம்ம படிக்கிறோங்கும் போது நான் படிச்சேன் அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷமாகுறேன் நல்லாருக்கும் அந்த ஸ்டோரீஸ் நாவல்ஸ் வந்து படிக்கும் பொழுது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயல்களையுமே அப்போ நடந்ததை வர்ணிச்சு எழுதிருக்காங்க கல்கின்றவங்க அதை எல்லாருமே படிக்கணும் அது எல்லாருமே படிச்சோம்னா நம்பள தமிழனுடைய பெருமை என்னன்றது தெரியும் நமக்கு முன்னாடி இருந்த ஆதி ஆதி ஆதி கால சோழன் எல்லாருடைய ஸ்டோரீஸ் எல்லாமே அப்படியே ஹிஸ்ட்ரி எல்லாமே லைனாக வரும் கரிகால சோழன் விஜய விஜயாலய சோழன் ஆதிராய சோயன் பறந்தக சோழன் அப்படிங்கும் பொழுது அவனுடைய ஜென்ரேஷன் எல்லாமே ஒன்று பை ஒன்னாக அப்படியே கண்டினிவிட்டியாக வரும் அதில் வந்தே தேவன் வந்து லவ் பண்ணுற கதை குந்தவை லவ் பண்ணுறது நந்தினி வந்து முனிவரோட சேர்ந்து இவங்களை லவ் பண்ணுறது அப்படின்ற ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு பக்கமும் ரொம்ப சுவாரஸ்யமாகருக்கும் அதை படிச்சு பார்த்தா நல்லாருக்கும் அது உங்களுக்கு தெரியும் இந்த கதையை வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சதுக்கு காரணம் நான் அதனுடைய ஃபுல் புக்ஸ்சுமே வாங்கி படிச்சிருந்தேன் அதனால் எனக்கு அதில் உள்ள ஸ்டோரீஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னால மறக்க முடியாத ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம்